நான் வந்து பழங்கால மன்னர்கள் பற்றி நிறைய படிச்சிருக்கேன் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றி நிறைய படிச்சிருக்கேன் அவங்க பேர்ல கூட கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பற்றி வந்து அவங்க நல்ல ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட சின்னங்கள் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் அவங்க நல்லாட்சி புரிஞ்சாங்கன்னும் எனக்கு தெரியும் நான் வந்து அவங்களோட அவங்க ஆட்சிப் பெற்றாங்க எப்படி வந்து அவங்களுக்கு ஆட்சி கிடச்சிது அவங்களோட ஆட்சி நல்லாட்சியா இருந்ததா இல்லையா அப்படினு வந்து நான் நிறைய கேள்விப்பட்ருக்கேன் அவங்க வாழ்ந்த ஊர்களுக்கும் நான் போயிருக்கேன் நான் புக்ஸ்ல அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பற்றி அவங்க வாழ்க்கை வரலாறுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பற்றி படிக்கிறதுதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுவும் சோ சோழ சோழர்கள் அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஆண்ட நாடும் போயிருக்கேன் அந்தமாதிரி வந்து ஒரு பெஸ்ட் ஆட்சி யாரும் கொடுக்க முடியாது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பிடிச்ச சின்னங்கள் பிடிச்ச பூ அனைத்தையும் வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து அவங்க வாழ்ந்த இடங்களுக்கும் நான் போயிருக்கேன் அவங்களோட மனைவிகள் குழந்தைகள் எல்லாத்தையும் வந்து நான் பார்க்கணுன்னு அதாவது வந்து புக்ஸ்ல பார்த்துருக்கேன் அவங்கள பற்றி வந்து நிறைய புராண கதைகளும் நான் படித்திருக்கேன் அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே நான் படித்திருக்கேன்